இப்போ வந்து எங்கள் ஊர் பக்கத்தால இருக்கிற மருத்துவமனையும் இருக்கு அரசு சுகாதார மையம் நிறையா இருக்குது அரசு சுகாதார மையம் ஒரு மூணு மருத்துவமனையில் இது ஓன்று இருக்குது இப்போ எதாவது ஒரு டக்குன்னு எமெர்ஜென்ஸின்னா உடனே கால் பண்ணா உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அதனால உடனே இப்போ எதாவது ஆக்சிடென்ட் சம்திங் எதோ ஒன்று ஆயிடிச்சின்னா கூட உடனே கால் பண்ணா உடனே டக்குன்னு ரெஸ்பான்ஸ் அடிச்சு எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க என்னாச்சு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக கேட்டுவிட்டு உடனே டக்குன்னு வந்து விடுவாங்க ஆம்புலன்ஸில் வந்துருவாங்க டக்குன்னு வந்து நம்பளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு டக் டக் டக்குன்னு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி விட்ருவாங்க நம்ப மருத்துவமனைக்கு போனா ஆம்புலன்ஸ்லையே டக்குன்னு போயிவிட்டு வந்துரலாம்